எனக்கு வந்துவிட்டு எப்போயுமே பார்த்தோன்னா நவீன இசை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நவீன இசை க்ளாசிக்கல் மியூசிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க எனக்கு வந்துவிட்டு எப்போயுமே நவீன இசை தான் பாட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது தான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மியூசிக் இப்போ உள்ள ஜென்ரேஷனை ஈஸியாக கவர்ந்து இருக்க கவர்ந்து இழுக்கக்கூடிய மியூசிக் அப்படின்னு பார்த்தோன்னா நவீன இசை தான் அந்த காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் எங்கள் அம்மா அப்பா நைன்டீஸ் எய்டீஸ் செவன்டீஸ் காலத்தில் வாழ்ந்த எல்லோருக்குமே க்ளாசிக்கல் மியூசிக்ஸ் தான் பிடிக்கும் ஏன்னா அது வந்துவிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய இளையராஜா சார் எஸ்பிபி சார் மோகன் சார் அவங்க சாங்ஸுலாம் வந்துவிட்டு எப்படி இருக்கும்ன்னு தெரியும் அந்தளவுக்கு அது அவங்களை அட்ராக்டிவ் பண்ணியிருக்கு பட் ஆனால் இப்போது உள்ள ஜென்ரேஷனில் ரொம்ப ரொம்ப எல்லோருக்குமே அசால்ட்டாக ஈஸியாக கத்துக்கிறது சின்னக் கொழந்தைலேருந்து பெரிய க்ராண்ட் ஃபாதர்ஸ் க்ராண்ட்பா க்ராண்ட் மம்மம்மா எல்லோருமே ஈஸியாக கத்துக்கிறாங்க இப்போ உள்ள மியூசிக்கை இப்போ அனிருத்து அனிருத் மியூசிக்கா இருக்கட்டும் ஜி வி சார் மியூசிக்கா இருக்கட்டும் யுவன் சார் மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே இப்போ உள்ளவங்களுக்கு தான் ஈஸி எனக்கு வந்துவிட்டு என் சர்ச்சில் பாடக்கூடிய சாங்ஸுலாம் பிடிக்கும் அது இப்போது உள்ள மியூசிக் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கீபோர்ட் வயலின் ட்ரம்ஸுல்லாம் வெச்சு நல்லா இந்த இது பண்றதுக்காண்டி தந்த மியூசிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்தில் இருக்க மியூசிக்ஸ் வந்துவிட்டு எப்படி தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி தான் அந்தக் காலத்துலேயும் ஆர்மோனிய பெட்டி வெச்சுருப்பாங்க வால் வாழ் வெச்சு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மத்தளம் அந்த மாதிரி மேளம் அந்த இதுலேருந்து வரக்கூடிய இசை அந்த க்ளாசிக்கல் இசை ஜதி தாளம் ஸ்வரம் போட்டு வர்ற க்ளாசிக்கல் மியூசிக்கை கம்பேர் பண்ணக்குள்ளே இப்போ நம்மளுக்கு இருக்க இன் நம்மளுடைய நவீன இசை ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது சீக்கிரமாகவும் எளிதுலேயும் கற்றுக்க முடியும் எல்லோராலயுமே அதுக்கு நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க நான்லாம் என்னோடய க்ளாஸ் டைமில் பார்த்தா ஜாலியாக உக்கார்ந்து பாட்டு தான் பாடிகிட்ருப்போம் அதுவும் இப்போ உள்ள மியூசிக்ஸ் தான் நானும் என் ஃபிரண்ட்ஸுலாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மியூசிக்கை போட்டுப் போட்டு நல்லா வைப் பண்ணுறத்துக்கு சின்னக் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ உள்ள மியூசிக்ஸ் தான் என்ஜாய் பண்ணுவாங்க ஈஸியாகவும் கற்றுப்பாங்க நல்லா வைப் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஹேப்பினெஸ்ஸாக இருப்பாங்க எல்லா சா எல்லா இடத்துலயும் போட எல்லா எந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சாங்ஸ் எல்லாம் இப்போ உள்ள சாங்ஸ் தான் பழைய சாங்ஸுலாம் யாருமே இப்போ போடுறதில்ல இப்போ உள்ள சாங்ஸை போட்டு தான் எல்லோரும் வைப் பண்ணுவாங்க என்னை கேட்டால் அதே மாதிரி அந்தக் காலத்தில் இருந்த சா அந்த மி க்ளாசிக்கல் மியூசிக்ல இருந்த சாங்ஸை இப்போ எடுத்து இப்போ நவீன இசையில் இருக்க இந்த மியூசிக்கை போட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி புதுசாக இந்த ஜென்ரேஷனில் ட்ரெண்டிங் பண்ணிட்டுருக்காங்க அதுவே ஒரு புதிய முயற்சி தானே அது இப்போ ஈஸியாக எல்லோருமே கற்றுக்கலாம் இப்போ உள்ள மியூசிக்கை நல்லா என்ஜாய் பண்ணி பாடுறதுக்கும் நல்லா இருக்கும் நம் எனக்கு இப்போ எ ரொம்ப பிடிச்சது எதுனா என்னோடய நவீன இசை தான் அதைப் பாடுறதுக்குத்தான் நான் ரொம்ப விரும்புவேன் ரொம்ப கஷ்டன்னா க்ளாசிக்கல் மியூசிக் க்ளாசிக்கல் மியூசிக்ல தான் நம்ம ஜதி தாளம் ஸ்வரலாம் பிடிச்சி பாடுங்கள் தப்பாக பிழை இல்லாமல் பாடுங்கள் எதுவுமே இல்லாமல் பாடுங்கள் நல்லா பாடுங்கள் ராகத்தோடு பாடுங்கள் அப்படி இப்படின்னுலாம் இருக்கும் இப்போ உள்ள மியூசிக்குலாம் சும்மா எழுந்துரிச்சி கத்தினாலே ஆ ஊன்னு கத்தினாலே அது ஒரு மியூசிக்கா தான் இருக்குது நம்மளுடைய பிடிஎன்ஸ் பிடிஎஸ் சாங்கா இருக்கட்டும் இங்கிலீஷ் சாங்ஸு கொரியன் சாங்ஸு ஹிந்தி சாங்ஸ் தெலுங்கு சாங்ஸ் எவ்வளோ சாங்ஸ் வந்துடுச்சு எவ்வளோ சாங்ஸ் வந்தாலும் எப்போயுமே நவீன இசை தான் எனக்கு தெரிஞ்சு வைப் பண்ணுறது நல்லா ஈஸியாக ஜாலியாக மக்களை மகிழ்விக்கிறதுக்கு நவீன பாடல் இசை பாடல் தான் ரொம்ப ரொம்ப எளிதான ஒன்று ரொம்ப ஈஸியான ஒன்று ரொம்ப சுலபமான ஒன்று ரொம்ப மகிழ்விக்கக் கூடியதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ எங்கே போனாலும் கோவில்கள்லேயுமே நவீன இசையை பயன்படுத்தின சாங் இசை தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க எல்லாத்தையும் விட அதிகமானது நவீன இசை சுலபமானது எல்லோரும் ரசிக்கக் கூடியது எங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் இப்போ உள்ள இசையும் பிடிக்கும் க்ளாசிக்கல் மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஆனாலும் இப்போ உள்ள இசையை ரொம்ப அதிகமாக விரும்பிக் கேட்பாங்க இதுவும் அவங்களுக்கும் அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடுச்சு தாத்தா பாட்டிகளுக்குக் கூட இப்போ உள்ள மியூசிக்குலாம் ரொம்ப தெரியுது பிடிக்குது நல்லா அதை என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ எல்லாத்தையும் விட நவீன இசை தான் எளிது நானும் விரும்புவது தான்